தேர்தல் அப்போது பார்த்திங்கனா தேர்தலை நடக்கிற நாளைக்கு முன்னாடி இருந்தே அந்த ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இதெல்லாம் சரியாக இருக்கா நம்ம பேரெல்லாம் சரியாக வந்துருக்கா ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா எல்லாமே கரெக்ட்டாக செக் பண்ணிக்கணும் அதில் பேர் இல்லை இல்லை வேறு எதாவது இல்லைனா அது ரொம்ப சிரமமாக இருக்கும் வேறு என்னென்னால் தேர்தல் அன்றைக்கி எல்லோரும் வோட் போடணும் வாக்களிக்கணுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்துடுவாங்க சீக்கிரமாகவே எழுந்து வந்துடுறாங்க நாங்கள் எல்லா வேலையும் முடித்துட்டு போகலாம் அப்படின் போகும்போது எங்களுக்கு முன்னாடியே பெரிய ஒரு க்யூ நீளமான ஒரு லைன் வந்து இருக்கும் அந்த லைனில் நின்று போய் ஒட்டு போடுறது போடுறதுக்குள்ள ரொம்ப நேரமாயிடுது அது மட்டும் இல்லாமல் வெயில் வேறு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் எந்த பூத்துன்னு தெரியாது குழந்தைகளையெல்லாம் விட்டுட்டு வரது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் எங்கள் ஜனநாயக கடமையை வந்து நாங்கள் முழுமையாக ஆக்கணுங்குறதுக்குனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து சிரமம் பார்க்காம தேர்தலில் வாக்களிச்சிட்டு தான் வரோம் எங்கள் ஜனநாயக கடமையை நெறைவேத்திட்டு தான் இருக்கோம்